ஹலோ ஹலோ வெஜிடபுள் ஷாப் ஓனராங்களா இல்லைங்க இதுமாரி தக்காளி கேரட்டு எவ்வளோங்க ஒரு கிலோ ம் அப்புறம் கத்திரிக்காயெங்கலாம் என்ன ரேட்டுங்க ம் உருளைக் கிழங்கு ஓகே ஓகேங்க இதுமாரி ஒரு கிலோ வேணும் அதுதான் கேட்டேங்க

ஆ ஆமாங்க இதுமாதிரி இல்லைண்ண கேஷு நான் நேரிலே கூட வந்துவிட்றேங்க இந்த ஒரு கிலோ மட்டும் தனித்தனியாக மட்டும் எடுத்து வச்சுட்றீங்களா நான் நேரிலே வந்து வாங்கிறேன் நான் நாலு மணிக்குள்ளே வந்துவிட்றேங்க இதுமாதிரி காயெலாம் நல்லா இருக்குமில்லங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா ஓகே ஓகேங்க சரி அப்போ நான் சாயங்காலம் வந்து வாங்கிறேங்க ம் சரிங்க